ஹலோ சார் இப்போ நான் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும் சார் ம் ம் எல்ஜி நல்லாயிருக்குங்களா என்ன ரேட் வருதுங்க சிங்கிள்லு ஒரு அந்த ஒரு டோரு ரெண்டு டோருலாம் இருக்குங்கள்ல அந்த ரேட் மட்டும் என்ன வருதுன்னு சொல்லுங்கள்

அது வந்து அந்த அந்த கூலிங்க்கு காய்கறி ஃபுல்லாகவே வந்து காப்பரில் வருதுங்களா இல்லை அலுமினியத்தில் வருதுங்களா சரிங்க ம் அது என்ன ஸ்டார் பண்ணுறது த்ரீ ஸ்டாருங்களா ஃபைவ் ஸ்டாருங்களா அப்படிங்களா சரிங்க அது நம்ம வந்து இப்போ அந்த ஃபைவ் ஸ்டாருங்கறது வந்து நல்ல இப்போ மின்சாரம் வந்து நல்லா சேமிக்கிது கம்மியாகவும் சொல்லுறாங்க சார் வெளியே ஸோ அதனாலதான் அது வாங்கணுன்னுருக்கேன் சரிங்க சார் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்குங்களா நம்ம இது பேங்க் மூலம் வாங்க முடியுமா அதற்குலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டு கம்மியாக இருக்குங்களா இந்த ஃப்ரீ இன்ட்ரஸ்ட் மாதிரி எதாவது இருக்கா அந்தமாதிரி எதாவது பண்ணி தருவீங்களா சரிங்க சார் அந்த எல்ஜி அந்த ஃப்ரிட்ஜி இது ஒரு டோர் ஒரு டோர் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அதனுடைய உள்ள எதாவது சிறப்பான அம்சங்கள் புதுசாக வந்துருக்க மாடலில் எதாவது எக்ஸ்ட்ரா வந்து டெக்னாலஜி இருக்குன்னு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ப்ளாக் அண்ட் ஒயிட்டு சரிங்க சரிங்க சரிங்க சார் இது வந்து எத்தனை வருஷம் நமக்கு வாரண்டி கொடுப்பீங்க சார் இப்போ அதை வாங்கணும்ன்னா

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க வேறு எதாவது ஆஃபர் எதுவும் இருக்குங்களா